அந்த உரத்த எடுத்து நெல்பயிருக்கு வந்து போடலாம் போடலாம் கேவரு நடும் போது போட்டு ஓட்டிவிட்டு அதுக்கு பின்னாடி கேவரு வைக்கிலாம் தென்னம் பயிருக்கு அதே மாதிரி ஒரு அஞ்சடி தூரத்துக்குள்ளே அரை நீளவட்டத்தில் போட்டு குழி நொண்டி அதில் அந்த எருவை போட்டு மூடிவிட்டு தண்ணி விட்டா தென்னங்கன்று எல்லாம் வந்து நல்ல முறைல வளர்ச்சி ஆகும் நாற்று விடுறதுக்கும் அது மாதிரிதான் லேசாக வந்து கேவரு நாற்று விடும்போது மேலே தெளிச்சு விட்டோம்னாக்கா கரையான் பிடிக்காது நல்லா வந்து வளமாகவும் வந்து பயிர்கள் வளரும்